நான் சமைப்பதற்கு வந்து பாத்திரம் வந்து குக்கர் எடுத்துக்குவோம் பாத்திரம் எடுத்துக்குவோம் கரண்டி வேணும் ஸ்பூன் வேணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வேணும் அதெல்லாம் எடுத்தால் தான் வந்து சமைக்க முடியும் இல்லைனா வந்து சமைக்க முடியாது எல்லா பொருளையும் பாண்டில் வேணும் பா குண்டா வேணும் வடை சட்டி வேணும் குக்கர் வேணும்